நான் வந்து அதிகமாக பரிசுத்த வேதாகம புக்குதான் அதிகமாக படிப்பேன் வீட்டில் இருந்தாலும் காலையில் எழுந்திருச்சால் எழுந்திரிச்சோன்ன படிக்கணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிப்பேன் நைட்டு படுக்கும் போதும் படிப்பேன் அதிலிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் படிக்கும் போது எனக்கு மனசுக்கு எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் மனசுக்கு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது ஆறுதலாக இருக்கும் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களான்னு அது படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் நான் படிக்காமல் தான் இருந்தேன் கொஞ்சம் நாளாக அப்புறம் படித்து படிக்கப் படிக்கதான் அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு இதை படிக்கணும் படிக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த புக்கு எழுதுனவங்க மட்டும் நான் நேரில் பார்த்தேன்னா இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்களான்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அவர் அவரை மட்டும் நேரில் பார்த்தாக்கா அதில் எப்படிதான் இது எழுதினீங்கன்னு ஸோ அதில் சொல்றதுக்கே எங்களுக்கு வார்த்தை இல்லை அந்தளவுக்கு எழுதியிருக்காங்க